சார் நான் பத்தொம்போது வயசில் ஆர்மியில் சேர்ந்தேன் அது எப்படி தேசத்துக்கு சேவை செய்யணும்ன்றத விட செய்யணும்ன்றது எங்கள் பாரம்பரியத்தில் மூன்றாவது தலைமுறை நான் ஆர்மியில் சேர்ந்தவன் அதனால் அதை பற்றி என்ன சொல்கிறது வேலை செஞ்சேன் எங்கே என்ன நான் பஞ்சாபில் இருந்தேன் அருணாச்சல் சைனா பார்டரில் அருணாச்சலில் இருந்தேன் மற்றபடி அங்கிருந்து வந்து டெல்லியில் இருந்தேன் அப்புறம் எல்லா ஸ்டேட்லேயும் வேலை செஞ்சிருக்கிறேன் சிக்கிமில் இருந்திருக்கேன் மற்றபடி நார்த் ஈஸ்ட்டில் நாகலாண்டில் இருந்திருக்கேன் ரெண்டு ரெண்டு டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுதான் சார் ஆர்மி பற்றி என்ன சொல்கிறது நல்லா அந்த ஆர்மியெல்லாம் ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சேன் வேலை எனக்கு ரொம்ப திருப்திகரமாக நான் அப்புறமா முப்பத்தெட்டு வயசில் சின்ன வயசில் போய் சேர்ந்தேன் முப்பத்தெட்டு வயசில் நான் ரிட்டயர்ட் ஆகியும் வந்துவிட்டேன்